எனக்கு ஃபஸ்ட்டு செடி வைக்கவே பிடிக்காது இந்த செடியெல்லாம் பார்த்தாலே ரொம்ப வந்து அடைசலா இருக்கும் அதில் பாம்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இடத்தெல்லாம் க்ளீனாக வச்சுப்பேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து நிறையா செடி வளர்க்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு நிறையா செடில்லாம் வச்சு வளர்த்தாங்க ஆனால் எனக்கு பூ வச்சுக்க அந்தமாதிரிலாம் இன்ட்ரஸ்ட் வந்து அதிகம் ஆனால் வந்து பூ வளர்த்து அதை வச்சுக்கணும் அப்படிலாம் வந்து எனக்கு தோணாது ஆனால் வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து நிறையா செடி வச்சிருக்கிறதுனால தினைக்கும் அவங்க பாப்பா வந்து பூவெல்லாம் வச்சுட்டு போவாள் அதனால் அவள் வந்து கடையிலலாம் வாங்க மாட்டாங்க அவங்களே வச்சுட்டு போவாங்க ஆனால் தினைக்கும் எனக்கு அம்மா பூ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதை நான் வச்சுட்டு போவேன் அதுக்கப்புறம் நம்மளுமே ஒரு செடி வெச்சா ஏன் வந்து நம்ம தினைக்கும் நம்ம நம்ம யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சேன் நெனைச்சி ஒரு ஒரு செடி வாங்குனேன் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு செடி வாங்குனேன் சின்னதாக வாங்கி அது நிறைய பூ பூத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு முழம் கிட்ட அது வந்து நல்லா பூக்கும் பூ நிறையா அது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஒரே செடி வெச்சேன் அது நல்லா பூ பூத்ததுனால அதோட காசு வந்து நமக்கு எந்த அளவுக்கு சேவாகுது அப்படின்றது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுகிட்டேன் புரிஞ்சுகிட்டு அதேமாதிரி வந்து காய்கறி அதேமாதிரி நிறையா செடிலாம் வாங்கி வைக்க ஆரம்மிச்சேன் வைக்க ஆரம்மிச்சி அந்த ஒரு வந்து நல்ல அழகா ஒரு தோட்டம் மாதிரி உருவாச்சி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ரிலேஷன்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ செடி வச்சுருக்கீங்க வீட்டிலேயே வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் வந்து இன்னும் அதிகமாச்சு பக்கத்தில் எங்கள் அண்ணன் பொண்ணு அந்தமாதிரிலாம் இருக்கிறப்ப அந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன் அவங்களும் தினைக்கும் வச்சுட்டு போனாங்க நானும் தினைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு வந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விதமான மண் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ ரோஜா செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து செம்மண் முட்டை தோல் வெங்காயத் தோல் அந்த மாதிரி தோலுலாம் வந்து அதுக்கு போடுவாங்க போட்டு அதை வந்து இது உருவாக்குனேன் அதுக்கப்புறம் வந்து இந்த களிமண் களிமண்ணுலேயே வந்து நிறைய செடிலாம் இது முளைக்கும் அதேமாதிரி கற்றால கற்றால வைக்கக்குள்ள மண் நல்லா கீழே படர்ந்து வர்றதுக்காக சும்மா நார்மலாக மண்ணுலேயே வச்சோம்னாலே அது ஈஸியாக முளைக்கும் இப்போ கொத்து கொத்தா முளைக்கிற செடி அப்படினா வந்து இந்த அந்திமந்தாரம் பூலாம் இருக்குதுலயா அதெல்லாம் வந்து ஒரு செடி வெச்சாலே போதும் நிறையா வந்து முளைக்கும் அது வந்து எல்லா மண்ணுலேயுமே ஈஸியாக வந்து முளைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதுக்கெல்லாம் உண்டு அதனால் வந்து அது ஈஸியாகவே அது வந்து கிடைக்கும் ஈஸியாகவே அது வந்து முளைச்சிரும் இப்ப வந்து முல்லரும்பு ஜாதி அரும்பு அப்படின்னு சொல்வாங்க இல்லையா அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு கன்றை கொண்டாந்து வெச்சாலே அது வந்து நிறையா அப்படியே கொடி கொடியாக போய் அதில் நிறையா பூ பூக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து நமக்கு காசுக்கு வாங்கி தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது வந்து ஒன்று வெச்சாலே போதும் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னு வாங்கி ஒன்று ஒரே ஒரு சின்னதாக ஒரு செடி வெச்சாலே போதும் அது நிறைய நமக்கு வந்து பூ பூத்து கொடுக்கும் அது வந்து நம்ம நம்ம தினைக்கும் ஒரு இருபது ரூவாய்க்கு பூ வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம பறித்து கட்டி வச்சுக்கிட்டாலே அதுவே நம்ம அது இருபது ரூபா நமக்கு சேவ் தான் அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது பொருள் வாங்கலாம் திங்க்ஸ் வாங்கலாம் இப்போ படிக்கிற பிள்ளைகளாக இருந்துச்சுனா பேனா பென்சில் அந்த மாதிரி வாங்கலாம் இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இருபது ரூபா வச்சு காய்கறி அந்தமாதிரி பொருள்லாம் வாங்கலாம் இப்போ வந்து காய் காய் தோட்டம் அந்தமாதிரி இப்போ முருங்கைக்கா மரம் முருங்கை மரம் அப்படி வச்சோம்னா அது நமக்கு தினைக்கும் யூஸுக்கு வந்து கொழம்புக்கு யூஸ் ஆகும் அது வந்து சீசனுக்கு தானே காய்க்கும் அதனால் வந்து நம்ம வந்து அந்த சீசன் டைமில் அதை யூஸ் பண்ணிக்லாம் இப்போ கத்திரி செடி வச்சோம்னா அதுக்கு வந்து நிறைய நமக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிலாம் வந்து தேவயில்ல காலைலியும் சாயந்தரமும் மட்டும் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து பராமரித்தா போதும் அந்த உரங்கள்லாம் நம்மளே வீட்லேயே இந்த சாணம் இதெல்லாம் வந்து வீட்லேயே ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சாணத்தைலாம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி அதுங்களுக்கு அப்படியே வெச்சா போதும் அப்புறமேட்டு நம்ம தினைக்கும் யூஸ் பண்ணுற காய்கறி வெங்காயம் அதெல்லாம் கூட அந்த கிழங்கு வகைகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேயே கூட போடலாம் போட்டோம்னா நல்லா அது வந்து நமக்கு ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது சும்மா நார்மலாக நம்ம வந்து இந்த வீட்டுக்கு அழுக்கு தண்ணி போகிறது அதெல்லாம் வந்து அதுக்கு விட்டாலே போதும் அதுக்கு வந்து நம்ம இது இதுக்கு வந்து ஒரு டைம் நேரம் ஒதுக்கி அதை இப்போ நம்ம அது ரொம்ப மெனக்கெட்டு அந்த மாதிரிலாம் செய்யணும்ன்ற எந்த ஒரு வந்து அவசியமும் கிடையாது கொஞ்சமாக அதுக்கு நம்ம நம்ம தினைக்கும் நம்ம இது பண்ணுற பொருளை வந்து அதுங்களுக்கு போற மாதிரி தண்ணிக்கி போற மாதிரி வழிய செஞ்சாலே நமக்கு போதும் அதுமாரி கொல்லையில் வச்சுட்டு அதுக்கு அப்றம் சின்ன சின்ன ஜாடிகள்லலாம் பூ வச்சு அது அழகா வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா அது அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்ல ஒரு கார்டன் மாதிரி சூப்பராக இருக்கும்